பைக்கிங் அப்படின்றத பார்த்தன்னா எல்லாருமே நார்மலாகவே செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு விசயம்தான் அது வந்து மா எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாலும் அதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும் நம்ப அதில் ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அதில் போய் போயிவிட்டு பைக்கில போகறோம் அப்படின்னா அது பெருசாக நம்பளுக்கு தெரியாது அந்த காற்று வந்து நம்ம முகத்தில் பட்டு அது அப்படியே நம்மளை வேறு ஒரு உலகத்துக்கே கொண்டுட்டு போயிவிடும் அதே சமயம் எல்லாருக்கும் பறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்து இருக்கும் ஆனால் நமக்கு றெக்க எதுவும் கிடையாதுனா அந்த பைக்கில போகும்போது ஒரு செக்கெண்டு அப்டே யோசிச்சி பார்த்தோன்னா அப்டே நம்ப எதோ பறந்துக்கிட்ருக்க மாதிரி இருக்கும் ஸோ பைக்கில போகறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அத ரசிக்கத் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அதை நம்ம ரசிச்சு பண்ணா ரொம்ப அழகாக இருக்கும் பைக் ரைடுன்றது மட்டும் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் அது சேஃப்ட்டியாகவும் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத விக விதத்திலே இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் எனக்கு என்னைக்குமே பைக் ரைட்டிங் பெஸ்ட்டு தான்